பெரம்பலூர் மாவட்ட உள் ஆட்சி துறை வளர்ச்சி துறை பொதுப்பணி துறைன்னு பல கட்டமைப்பள இயங்கிட்டு வருது எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த சில எம்எல்ஏக்கள் பேர் என்னெனனு பார்த்தா அன்பழகு கேபி அன்பழகன் ஐயா வெங்கடேஷ்வரன் கோவிந்த சாமி செந்தில் ஐயா இப்படி சில பேர் எனக்கு தெரிஞ்ச பேயரா இருக்குது அதில் வந்து இப்போது வெங்கடேசன் ஐயா எம்எல்ஏ வா இருக்காரு அவர் வந்து நல்ல நிறைய கால்வாய்களயெல்லாம் தூர்வாரி இருக்கார் கழிவு நீர் பாதையெல்லாம் அடச்சு இருந்துச்சு அதை எல்லாம் இப்போ அப்புற படுத்தி இருக்காங்க கிளீன் பண்ணி இருக்காங்க நிறைய ஸ்கூல்க்கு வந்து விளையாட்டு திடல்லாம் மண்ணு கொட்டி சமன்படுத்தி இருக்காங்க இந்த பெண்ணாவரம் சைட் இருக்கிற ஸ்கூல்க்கெல்லாம் அடிக்கடி ஸ்கூல்ங்களுக்கு போயிட்டு விசிட் பண்ணுறாங்க அங்கே இருக்கிற கழிப்பறை எல்லாம் சுத்தமாக இருக்கா அப்படின்றதல்லாம் நான் பேப்பரில் பார்த்துட்ருக்க அவரோடய நடவடிக்கைகள்லாம் திருப்த்திகரமாக இருக்குது